எனக்கு வந்து காலேஜ் லைஃபை விட ஸ்கூல் லைஃப் தான் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் லைஃப் வந்து நம்மளோட கஷ்டங்கள் எதுவுமே தெரியாத லைஃப் அது எவ்வளோ கஷ்டம் வீட்டில் கஷ்டம் இருந்தாலும் சரி நம்ம ரிலேட்டிவில் எதனா சண்டை இருந்தாலும் சரி அதல்லாம் மறக்க செய்கிற நாட்கள் தான் ஸ்கூல் லைஃப் அதேபோல் ஃப்ரெண்ட்ஸ்ங்களும் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களாம் படிக்கிற விஷயத்துலயும் சரி படிக்கிற விஷயத்தில் அந்தளவுக்கு இன்வால்வ் ஆகலைனாலும் மத்தபடி பேசுகிற விஷயத்தில் எல்லாத்துலையும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸ்கூல் லைஃப்பில் சாருங்க டீச்சர்ஸ்ங்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க ஸ்கூல் லைஃப்பில் எக்ஸாம் டைமில் உக்காந்து ஸ்டடீஸாக குரூப்பாக உக்காந்து படிக்கிறது அதுக்கப்புறம் வெளியில் போய் படிக்கிறது அப்புறம் ஸ்கூல்லேயே வீட்டுக்கு தெரியாமல் ஸ்டடீஸ் குரூப்ன்னு ஃப்ரெண்ட் வீட்டில் போயிட்டு உக்காந்து படிக்கிற படிக்காமல் எதனா கதை பேசிட்டு இருக்கிறது அதல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்தமாதிரி விஷயத்துலலாம் ஸ்கூல் லைஃப்பில் தான் நடந்துச்சு நிறையா வந்து ச கஷ்டமான நாட்களை மறக்க செய்தது வந்து ஸ்கூல் டேஸ் மட்டும்தான் பெஸ்ட்டீன்னு இருப்பாங்க க்ளோஸ் ஃப்ரெண்டும் இருப்பாங்க இந்தமாதிரி தனித்தனியாக பார்க்காத லைஃப்பும் ஸ்கூல் லைஃப் தான் ஃப்ரெண்டுன்னா எல்லோரும் ஃப்ரெண்ட் சரிசமம் அப்படின்னு பார்க்கறது இப்ப காலேஜ் லைஃப் பார்த்திங்கன்னா இவங்க பெஸ்ட் இவங்க தான் அந்தமாதிரி தான் ஒருத்து ஒரு மூணு ஃப்ரெண்ட் நாலு ஃப்ரெண்ட் தான் இருந்தாங்க ஆனால் அதை காட்டிலும் எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து இன்னும் காண்டாக்ட்டில் இருக்காங்க எக்ஸாம் டைம்லலாம் எக்ஸாம் எழுதுறப்போது டீச்சர்ஸும் சரி எதும் சரி மாத்தி மாத்தி கொஸ்சின் கேட்கிறப்போ அந்தமாதிரிலாம் ஏன்ச்சு சொல்லமாட்டாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்ங்களாம் வெளில போறப்போது எதனா ஒன்று வாங்க போகணும் அந்தமாதிரிலாம் எதனா வாங்க போகணும் அப்படின்னு சொல்கிறப்போ நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டே போயிருக்கோம் ஸ்டடீஸ் குரூப் அந்தமாதிரிலாம் சொல்லிட்டு வெளில கட் அடிச்சிட்டு கூட வெளில போகிற நாட்கள்லாம் உண்டு அதனால ஸ்கூல் லைஃப் வந்து எனக்கு எப்பவுமே பெஸ்ட் தான் மறக்க முடியாது அப்புறம் ஸ்கூலில் இருந்தது லைஃப் காலையில் டியூஷன் ஈவ்னிங் டியூஷன் அந்தமாதிரிலாம் போயிருக்கோம் காலையில் டியூஷன் போகிறப்ப கூட எப்பவுமே கேங்காக ஒண்ணாகதான் போவோம் ஒரு ஃபிஃப்டீன் பேர்னா அந்த ஃபிஃப்டீன் பேர் தான் அந்த ஃபிஃப்டீன் பேரில் யாராவது ஒருத்தவங்க வரலன்னா கூட இல்லை மத்தவங்க யாரும் வேணாம் போகவேணாம் அப்படின்ற மாதிரிதான் ஈவ்னிங்கும் அந்த டைமில் தான் இப்போது ஸ்டடீஸ் வெளில போயி டியூஷன் படிக்கணும்ன்ற அவசியம் இருக்காது ஆனால் அந்த படிப்புக்காக நாங்கள் வந்து போகமாட்டோம் அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜாலியாக ஒண்ணாக ஜாலியாக போவோம் அப்படின்றதுக்காக தான் போயிருப்போம் இது ஹிந்துவாக இருக்கட்டும் முஸ்லிமாக இருக்கட்டும் அதல்லாம் எதுவுமே பார்க்காம அந்தளவுக்கு ஜாலியாயிருந்த நாட்கள் அது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட இன்னமும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளில பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அந்த பழைய நினைவுகள்லாம் அப்படியே ஞாபகம் வரும் ஸ்கூலுக்கு கூட போனால் கூட இப்பவும் அப்பப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ங்களாம் மீட் பண்றப்போது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஸ்கூல் போகணும் அந்த அங்கே போய் உக்காந்து ஃபோட்டோ பிடிக்கணும் அங்கே போயி உக்காந்து பார்க்கணும் பேசணும் அப்டின்லாம் ஆசை நிறையாருக்கும் அதேபோல் அங்கே டீச்சர்ஸ் சரி எல்லோரும் சரி அவங்களை திரும்ப பாக்கணும் அந்தமாதிரி அந்த கிளாஸ்க்குலாம் போய் அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்டின்ற மாதிரி இருக்கும் நிறையா டீச்சர்ஸ்லாம் பாடம் நடத்திட்டுருக்கப்போது அந்த கவனித்த நாட்களை விட உக்காந்து எல்லாரும் ஜாலியாக உக்காந்து பேசிகிட்டு அதுவும் பாடம் நடத்துறதும் ஒரு பக்கம் காதில் விழும் ஆனால் இவங்க சொல்கிறதும் அதை விட் அதை விட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேசுறது தான் ரொம்ப ஜாலியாயிருக்கும் ஜாலியாகி அதை மிஸ் பார்த்து திட்டினா கூட அது ஒரு விஷயமாக எடுத்துக்க தோணாது இந்தமாதிரி தான் ஸ்கூல் லைஃப் வந்து நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஸோ வந்து காலேஜ் லைஃப்பை விட ஸ்கூல் லைஃப் தான் எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிக்கும்